ஹலோ சார் வணக்கம் சார் விபி டிராவல்ஸ் ஓனர் பேசுறீங்களா சார் நீங்கள் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு அஞ்சு நாள் டூர் போயிருந்தோம் உங்கள் டிராவல்ஸ் எடுத்துக்கிட்டு தான் அப்போ நீங்கள் நீங்கள் கொடுத்த வண்டியும் வண்டி வ டிரைவரும் கொஞ்சம் திருப்பந் தேவைப்படுது திரும்ப டூர் போலான்னு இருக்கோம் அந்த டிரைவர் தான் வேணும் அந்த பஸ் தான் வேணும் அந்த பஸ் தான் ஏன்னா கன்ஃபர்டபிளாக இருந்துச்சு வ எங்கள் ஃபேமிலி எல்லாம் உட்காரதுக்கும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறோம் நான் அவங்க அந்த வண்டியில போனா சேஃபாக கூட்டினு போயிவிட்டு விட்றார் டிரைவரு அந்த டிரைவருக்கு எல்லா இடமும் எல்லா பிளேஸும் தெரிஞ்சியிருக்கு புதுப்புது இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டும் போனாங்க அதனால் அந்த டிரைவரும் அந்த பஸ்ஸு அந்த டிராவல்ஸும் கொஞ்சம் வேணும் திரும்ப ஒரு மூணு நாள் டூர் போலான்னு இருக்கோம் அதுக்கு அந்த டிரைவரும் அந்த டிராவல்ஸும் வேணுன்னு கேட்டுக்கறேன் முன்ன கொடுத்தத விட இப்போ எக்ஸ்ட்ரா சார்ஜும் கொடுக்கறேன் அந்த டிரைவரும் அந்த டிராவல்ஸும் வேணும் திரும்ப அந் அவங்களையே வர சொல்லுங்கள் வேறு யாரும் வேணா ஏன்னா அவருக்கு ஏன்னா எங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாரு அதனால் தான் தங்கறதுக்கு இடமும் சொன்னார் கன்ஃபர்டபிளாக இருந்துச்சி பத்திரமாக கூட்டிகிட்டு போயிவிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால் திரும்பவும் ஒரு கொடைக்கானல் ஊட்டி ஒகேனக்கல் எல்லாம் போலான்னு இருக்கோம் திருப்பும் அந்த டிரைவர் அந்த டிராவல்ஸு அம்ச்சிவிட்டா நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட்டு கொடுத்தத விட இப்போ எக்ஸ்ட்ரா சார்ஜும் கொடுக்கறேன் அந்த டிரைவரும் அந்த டிராவல்ஸும் அம்ச்சிவிடுங்க ம் நன்றி சார்